ஒரு முதல் வருஷத்தில் புதுசாக பிறந்த ஒரு குழந்தைக்கு முதல்ல வந்துவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தொட்டிலில் போடுற ஃபங்க்ஷன் வைப்பாங்க தொட்டிலில் போடுற அந்த விழாவாக நடத்துவாங்க அதற்கு அப்புறம் வந்துவிட்டு பேர் வைக்கிற விழான்னு சொல்லிவிட்டு ஒன்று நடத்துவாங்க அதற்கு அப்புறம் வந்துவிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சில சடங்கு சம்பரதாயம் எல்லாமே பண்ணுவாங்க அதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முதல் வருஷம் பிறந்தநாள் வந்துவிடும் குழந்தைக்கு அது பெரிய இதுவாக ஒரு திருவிழா மாதிரி அவங்க கொண்டாடுவாங்க